நாங்கள் பெப்ஸில்ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெட் வாங்கிணோம் ஆஃபரில் தான் வாங்கிணோம் அதில்லாமல் பெட் குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு ஆஃபரில் தான் தரென்ட்டு ஏனோதானோமா தரல நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்தாங்க அதுல்லாமல் சேர் பெட்டோடு சேர்த்து பெட்ஷீட்டும் கொடுத்தாங்க அதுல்லாமல் அந்த பெட்டு வந்து எங்கள் கட்டிலுக்கு ஏற்ற சைஸிலே நல்லா அமஞ்சிடிச்சு அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டோடய கலரும் அது குவாலிட்டி குவான்டிட்டி எங்களுக்கு எல்லாமே நல்லா பிடிச்சியிருந்துது அதுல்லாமல் பெட் வந்து நல்லா வேஸ்ட் ஆவாமல் நல்லா தான் இருக்குது தண்ணி பட்டால் கூட நல்லா தான் இருக்குது